பட்டர் ஸ்காட்ச் சா சாக்லேட் வந்து நூற்றம்பத்து ரூபாலேருந்து நூற்றறுவது ரூவாக்குள்ள வரும் டெய்ரி மில்க்கு உங்களுக்கு டென் ருப்பீஸ்க்கு வேணுங்களா இல்லை நாற்பது ரூபா இதில் வேணுங்களா சாக்லேட் அதுவும் இருக்குது அதோடய ரேட்டுங்களா ஒன் ஃபிஃப்ட்டி ஒன் சிக்ஸ்ட்டிக்குள்ளே வருங்க ரேட்டு எங்கள்தில் கேக்குக்கூட இருக்குது கேக்கு சாக்லேட்டு எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு எது வேணும்னு சொன்னிங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ரேட் கம்மி பண்ணிக் கொடுப்போங்க ம் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு என்ன சாக்லேட் எதுனா ஃப்ளேவர் வேறு ஏதாச்சும் வேணுங்களா இல்லை வெறும் பட்டர் சாக்லேட்டு கிட்கேட்தான் வேணுங்களா ஆமாங்களா ம் சரிங்க கம்மி பண்ணுவோம் கம்மி பண்ணி தரோங்க ம் சொல்லுங்கள் எப்போ என்றைக்கி டெலிவரி பண்ணணும் உங்களுக்கு ஓ அப்படிங்களா வேறு எதனா வேணுங்களா அதே வரைக்கும் போதுங்களா அது வரைக்கும் போதுங்களா இல்லை சொல்லுங்கள் வேறு சாக்லேட் புதுசாக்கூட வந்துருக்குது சாக்லேட்டுங்களெலாம் சாக்லேட் மி ஆ அப்படிங்களா அப்போ அதே ரேட்டே கம்மி பண்ணிதான் நாங்கள் கொடுப்போங்க நீங்கள் வாங்க

வேறு ஏதாச்சி உங்களுக்கு ஜூஸ் பாட்டில் எதனா வேணுமா ஆ ஜூஸ்ஸு அதே மாதிரில இருக்குதுங்க ஃப்ளேவருங்க இருக்குதுங்க சாக்லேட்டு ஆ அதுக்கு அதுதான் உங்களுக்கு பீஸ் ஒர்க் பீஸ் ஒர்க்காக வேணுங்களா இல்லை கம்மியாக வேணுங்களா ஒரு பாக்கெட்டாக வாங்க போறிங்களா இல்லை லூஸில் மாதிரி ஒரு ஒரு பாக்கெட்டாக வாங்க போறிங்களா அந்த ஒரு ஒரு பாக்கெட்டில் எத்தினி பாக்கெட்டு ஃப்ளேவர் வேணும் ஒரு ம் சரி ஓகேங்க